சார் வணக்கம் சார் சார் இது லீலா ஸ்வீட்ஸ்ஸுங்களா சார் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு எங்கள் வீட்டில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு உங்கள் கடையில் இருந்து நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணணும் ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி சார் நல்லாயிருக்குங்களா அங்கே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் எனக்கு பத்து கிலோ லட்டும் பத்து கிலோ மைசூர்பாக்கும் சார் ஓகே சார் சார் நார்மல் எல்லோவே ஓகே சார் சார் நெக்ஸ்ட் வீக்கு சார் நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கு வர ஃப்ஃப்த்து சார் சார் பத்து கிலோ லட்டும் பத்து கிலோ மைசூர்பாக்கும் சார் சார் ரேட் எல்லாம் கொஞ்சம் அஃபர்டபுல்லாக பண்ணி தர முடியுமா ஓகே சார் யா யா சார் ஹோம் டெலிவரி இருக்குதுங்களா சார் நோ இஸ்யூஸ் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை நான் அனுப்பி விட்றேன் சார் டீடியல்ஸ் ஓ சார் நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஹோம் டெலிவரி டைம்லயே நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன் சார் யா சுவர் சார் ஓகே தேங்க் யூ